ஹலோ என்ன ஹலோ ஆ நான்தான் கான்ஃபிரன்ஸ் போட்டுருக்காங்களா சரி ஹலோ சொல்லுங்கள் ஆ ம் சரிங்க சார் நிறைய கலெக்ஷன் வந்துருக்குதுங்களா ஆ கம்மல் ஜிமிக்கி அப்புறம் சைன்னு அதெலாம் வந்துருக்குதுங்களா ஆ ம் கொலுசுங்களாம் சரிங்க ஆ வரோம் ஆ ம் சரிங்க சார் ஆ வரேங்க வரேங்க சார் ம் கண்டிப்பாக சொல்கிறேங்க சார் ம் ஓகேங்க சார் ஆ கூட்டிகிட்டு வரேன் கூட்டிகிட்டு வரேங்க சார் ம் பண்ணிக் கொடுப்பீங்களா கண்டிப்பாக ம் சரிங்க சார்

ஆ எங்கள் ஃபேம்லி மெம்பர்ஸுக்கு சொல்கிறேங்க சார் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரோம் ம் ம் செயின் வாங்கலாம்னு ப்ளான் பண்ணியிருக்கோம் ஆ கழுத்து செயினுங்க சார் ஆ லேடிஸுக்கு சார் ஆ கண்டிப்பாக வரேங்க சார் நிறையா கலெக்ஷன் இருக்குதுங்க வந்து கண்டிப்பாக வாங்கிக்கிறோம் ஆ நல்லாயிருக்கோங்க சார் எல்லாம் நல்லாயிருக்காங்க சார் ஓகே ம் வாங்கிட்டு போகிறோம் ஓகே தேங்க் யூ சார்